கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முக்கியமான பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் என்னவென்றால் பூங்காக்கள் இருக்குது எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீர் தேக்கம் உள்ளது அதுப்போல் அது பார்க்கறதுக்காக மக்கள் போவார்கள் அதில் அதில் திரையரங்கரமும் இருக்கின்றன மக்கள் சில திரையரங்குகள் படம் பார்ப்பார்கள் பூங்காக்கள் உள்ளது டேம் இருக்கறதுனால அந்த நீர்த்தேக்கத்தை நீக் நீர்த்தேக்கம் பார்ப்பறதுக்காக சில மக்களுக்கு நுழைவு தேர்வு உண்டு நு நுழைவுக் கட்டணமும் உண்டு நுழைவுத்தேர்வுன்னு தப்பாக மன்னிக்கவும் நுழைவுக் கட்டணம் உள்ளது இலவசமாக இல்லை எல்லா இடத்திலும் நுழைவுக் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது